எனக்கு பிடித்த உணவு வகை வந்து பார்த்தீங்கனா மட்டன் பிரியாணி சாம்பார் ரசம் தயிர் சாதம் இதெல்லாம் எனக்கு மிகவும் பிடிக்கும் இதை வந்து பார்த்தீங்கனா நான் ஃப்ரெண்ட்ஸுகளோட வெளியே போய் ஹோட்டலில் சாப்பிடுறதுக்கு ரொம்ப விரும் விரும்புறேன் நல்லா ஒரு எண்டர்டெயின்மெண்ட்டாக இருக்கும்